தமிழ்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் கணக்கு பார்த்தோன்னா மற்ற நாட்டுக்கு செல்லும்போது போக்குவரத்து பொறுத்த வரையும் டிக்கெட்டு பக்கமாக இருந்தால் கம்மியாக இருக்கும் இருந்தால் அதிகமாக இருக்கும் பக்கமாக இருந்தால் என்ன சில்லறையோட முடிஞ்சுடும் தூரமாக இருந்தால் நோட்டோடு முடியும் அவ்வளோதான் வித்தியாசம் இதே மதன மற்ற நாட்டில் பார்க்கும்போதே டிரெயின் டிக்கெட் கூட கம்மியாக இருக்கும் ஆனால் பஸ் டிக்கெட் பார்த்தா அதிகமாக இருக்கும் இப்போ டிரெயினுக்கு எக்ஸ்சாம்பிள் நாமக்கல் டு கோயம்புத்தூர் நாமக்கல் டு திருப்பதி இந்தமாதிரி பார்த்தீனா டிரெயின் டிக்கெட் கம்மியாக இருக்கும் ஆனால் அங்கேருந்து பஸ்ஸில் போனோன்னால் பஸ்ஸில் இப்போ டிரெயினில் வந்தோன்னால் ஒரு ஒன்று இரநூறுவாக்குள்ள முடிஞ்சுரும் பஸ்ஸில் போனால் அறநூறுரூவா ஆகும் எப்போ நானூறுரூவா எச்சாவும் இது டிஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்தமாதிரி இதே பைக்கு இந்தமாதிரி டேக்ஸிக்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க டேக்ஸிக்கெலாம் இன்னும் செமை ரேட்டாகும் கிலோமீட்டருக்கு ரேட்டாகும் தனியாக தெ கிலோமீட்டருக்கு தனி பெட்ரோலுக்கு தனி இதுமாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி அப்புறம் டிரைவருக்கு டிரைவருக்கு வ அந்தமாதிரி வாடகை அப்புறம் அவங்களுக்கு ஃபுட்டு செலவு நமக்கும் ஃபுட்டு செலவு அது டெக்ஸிக்கெலாம் செமை ரோடு இதாகருக்கும் தி இந்தமாதிரில்லாம் தனித் தனியாக இருக்குது